ஹலோ இது லக்ஷ்மி ஹோட்டலுங்களா நான் வந்து இங்கே உங் உங்கள்கிட்ட வந்து ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான் வந்து ஒரு செட்டு சப்பாத்தி ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் ஆனால் எனக்கு இங்கே வந்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மீல்ஸ் வந்திருக்குங்க நான் ஃபுல் மீல்ஸ் ஆர்டர் பண்ணல ஓ செக் பண்ணுறிங்களா ப்ளீஸ் ம் ஆமாம் எனக்கு கொஞ்சம் மாறி வந்திருக்கு என்னங்க நான் ஏற்கனவே கொஞ்சம் லேட்டாகதான் வந்துச்சு ஃபுட் டெலிவரி என்னங்க இதுவும் மாறி வந்திருக்குனா நான் திரும்ப வந்து எம்மா நேரங்க வெயிட் பண்ணணும் என்னோட அட்ரெஸுங்களா என்னோட அட்ரெஸ் வந்து கீழ் கா காங்கிரிப்புக் குப்பம் அது போஸ்ட் ஆஃபிஸ் பக்கத்துலேங்க போஸ்ட் ஆஃபிஸ் பக்கத்தில் இருக்க ஏரியாதான் ஓகேங்க அப்போது இன்னும் எத்தனை மணிக்குள்ளே வந்துடும் ஆர்டர் பத்து மணிக்குள்ளே வந்து கரெக்டான ஆர்டர் ரீச் பண்ணிவிடுவிங்களா ஓகேங்க பத்து மணிக்குள்ளே கொஞ்சம் சரியான ஆர்டரை திரும்ப எடுத்து வந்து தந்துடுங்க இன்னொரு ஹாஃப் அண்ட் ஹார்தானே சீக்கிரம் வந்துடுங்க தேங்க்யூ